எங்கள் வீட்டில ஃப்ரிட்ஜ்ஜு வாங்குனோம் ஆனால் ஃப்ரிட்ஜ்ஜு வாங்கிட்டு இப்போ முப்பது வருஷம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதே டைம்மில கூலிங்கும் கரெக்ட்டாக ஆயிட்டுருக்கு ஏன் பையன் பிறக்குறதுக்கு முன்னே வாங்குனோம் இப்போ பையனுக்கு பிறந்து முப்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்து ஓரு வயசு ஆவுது ஏன் ஃப்ரிட்ஜ்ஜுக்கு ஆனால் இதுவரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்ல படியாக இருக்கு அதே மாதிரி மாவுலாம் வச்சாக்க ஒரு வாரத்துக்கு கூட நான் அரைச்சு வச்சுப்பேன் அந்த மாவு வந்து கூலிங் அப்படியே இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் அந்த பட்டன் அந்த சென்டர் பட்டனை அழுத்தி விடுவேன் அந்த ஐஸ்க்கட்டிலாம் தானாக கரைஞ்சிவிடும் அதே மாதிரி பொருள்னு பார்த்தாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எலக்ட்ரிக் பொருள் இத்தனை நாள் வருது ஃப்ரிட்ஜ்ஜு அப்படினா எங்கே நான் வாங்கின கடை அவ்வளோ இது வசந்த் அண்ட் கோனு பேர் வசந்த் அண்ட் கோ கடையில் தான் வாங்கினேன் ஆனால் எலக்ட்ரிக் பொருள் சில பேர் சொல்லுறாங்க வாங்கிட்டு வந்த ஆறு மாதத்துல ஒரு வருசத்துலையே எங்களுது காயில் போயிடுச்சு எங்களுது அந்த கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுறாங்க ஆனால் நான் வாங்கி முப்பது வருஷம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆனது இல்லை நல்லபடியாக இருக்கு அதுவும் ஏன் பொருளை பார்த்திங்கன்னா பொருளும் அவ்வளோ ஸ்ட்டாங்காக இருக்கும் வெயிட்டு நல்ல வெயிட்டு நாங்களும் அந்த ஃப்ரிட்ஜ்ஜு வாங்கி நாலு வீடு மாறிவிட்டோம் அந்த நாலு வீட்டுக்கும் அந்த ஃப்ரிட்ஜ்ஜை தூக்கி மாடி ஏறி இறக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எலக்ட்ரிக் பொருள்னா இந்த மாதிரி இருக்கணும் சில பேர் வாங்கிட்டு வராங்க ஆறு மாதம் வரலன்றாங்க அந்த மாதிரி இருக்கும் போது எலக்ட்ரிக் பொருள் நம்பி வாங்க முடிலன்றாங்க இந்த ஃப்ரிட்ஜ்ஜில் வந்து காய்கறிலருந்து பழத்துலருந்து பிஸ்கட்லருந்து சாக்லேட்லருந்து அதாவது இப்போ வந்து சமீபத்தில் புளி புளிலாம் வைக்கிறோம் புளிலாம் வச்சாக்க அந்த கலரே திரும்பாது நம்ப இந்த வருஷம் புளி வச்சால் அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த புளி அப்போ வச்ச புளி மாதிரியே அப்படியே இருக்கும் அதே மாதிரி பருப்புலாம் வைக்கிறோம் பருப்பு ஒரு மாதத்துக்கு வச்சுவிட்டா ஆறு மாதம் ஆனால் கூட அந்த பருப்பு வண்டோ எதோ ப பூச்சிமோ எதுவுமே அரிக்காது அதனால எல்லாமே வைக்க எங்களுக்கு யூஸ் ஆகுது காய்கறி கடைக்கு போனால் வாங்கிகிட்டு வரோம் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிறோம் காய் அந்த காய்ங்க எப்படி ஃபிரெஷ்ஷாக வங்கிகிட்டு வந்து வைக்கிறமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் ஸ்நேக்ஸ்லாம் வாங்கிகிட்டு வந்தால் அதையும் வச்சுக்கிறோம் அதே மாதிரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கிகிட்டு வந்தால் வைக்கிறோம் கூலிங்குன்னு பார்த்தாக்கா நல்லா ஆகுது ஐஸ்கிரீம்லாம் வாங்கின்னு வந்து வச்சு சில ஃப்ரிட்ஜ்ஜுங்கலாம் ஐயோ எங்கள் வீட்டில கரைஞ்சிடுச்சுங்க ஐஸ்கிரீமே நல்லா இல்லைனு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில வாங்கிகிட்டு வந்து வச்சால் ஐஸ்கிரீம் எப்படி வாங்கிட்டு வந்து வைக்கிறமோ கட்டியாக அதே மாதிரியே இருக்கும் ஒரு வாரம்னாலும் அதை எடுத்தால் எப்போ வைக்கிறமோ அதே மாதிரி இருக்கும் அதே மாதிரி பால் பாக்கெட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பால் வைப்போம் சப்போஸ் அந்த பால் அப்படியே நின்றுடுச்சுனா ரெண்டு நாள்னா கூட அந்த பால் கெடுறதில்லை சில டைம்மில வந்து எல்லாருமே பால் கெட்டு போச்சுன்னு ரிட்டன் வரும் கடைக்கு ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பால்லாம் கெட்டதில்லை பாலும் நல்லா இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்ஜு அதே மாரி நாங்கள் வந்து அதுக்கு ரெகுலேட்டரு வாங்கி வச்சுருக்கோம் ஏன்னா ஓல்ட்டேஜ் ப்ராப்ளம் வந்தா ஃப்ரிட்ஜ்ஜு பாழாயிடும் அதனால ரெகுலேட்டர் போட்டதால் ஃப்ரிட்ஜ்ஜு பாழாகம நல்லபடியாக இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜ்ஜுனு பார்த்தம்னா எங்கள் வீட்டுக்கு வாங்கிருக்குற ஃப்ரிட்ஜ்ஜு பேர் கலரு வந்து ரெட்டு அந்த ரெட் கலரு தானா என்னமோ எங்களுக்கு இது வரைக்கும் ஒத்துழைக்குது எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை ஃப்ரிட்ஜ்ஜு இருக்குறதால நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சாம்பார் வச்சுட்டா அதை எடுத்து உள்ளே வச்சுவிட்டு காலையில் வச்சுட்டு போகற சாம்பார் வேலைக்கு போகறதால ஈவினிங் எடுத்து சூடு பண்ணி வச்சுப்போம் அதே மாதிரி ஒரு கார சட்னி அரைச்சா ரெண்டு நாளைக்கு வச்சுப்போம் ஒரு காரக் குழம்பு வச்சுட்டு மீந்துடுச்சுனா எடுத்து ரெண்டு நாளைக்கு வச்சுப்போம் அதே மாதிரி சாதம் எதுனா கெட்டு போச்சுன்னா எடுத்து வச்சுட்டு அதையும் எடுத்து சூடு பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் சில பேர் ஃப்ரிட்ஜ்ஜில் வச்சோம் ஸ்மெல் வந்துச்சு கெட்டு போச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஃப்ரிட்ஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் புதுசில எப்படி வாங்கினமோ அதே மாதிரி தான் இருக்கு ஃப்ரிட்ஜ்ஜை ஃபால்ட்டுனு சொல்லவே முடியாது நல்லபடியாக இருக்கு பேர் வந்து வேர்ஃபுல் கம்பெனி கம்பெனி பேர் ஃப்ரிட்ஜ்ஜு கம்பெனி பேர் வேர்ஃபுல்லு நல்ல லைஃப் கொடுக்குது எங்களுக்கு ஆனால் நாங்களும் நாலு வீட்டுக்கும் நாலு வீட்டுக்கு ஏன் வீட்டில குடித்தனம் இருக்குறவங்க நாலு வீட்டுக்கும் மாவுலாம் வச்சு கொடுப்போம் நிறையவே வைப்போம் ஆனால் ஓல்டேஜ்ஜுலாம் எங்களுக்கு அந்தளவுக்கு கரண்ட்டு பில்லுலாம் எஸ்ட்டா வந்தது கிடையாது நார்மல் எலக்ட்ரிஷன் தான் வரும் நல்லபடியாக முடிச்சுருக்கோம்